ஆ ஹலோ ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ ஃபோன் பண்ணுறன்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் வெயிட் பண்ணிகிட்டுருந்த நீங்கள் எப்போ கால் பண்ணுவீங்கன்னு

மாடூலர் கிட்சன் மாதிரி ஆ ஆ ஆ ஆ சரி வாங்க எடுத்துக்கலாம் ஆ ஆ இருக்குது இருக்குது இப்போ தான் இப்போ லோடுலாம் புதுசாக வந்துச்சு ம் நாள் ஆ எல்லாமே இருக்குது இருந்தாலும் நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்குங்க ஏனால் பாதி வந்து புது ஸ்டாக் இருக்குது கொஞ்சோம் பழைய ஸ்டாக்கும் இருக்குது நீங்கள் நான் அந்த அங்கே போய் வந்தீங்கன்னால் பார்த்துட்டு வந்தீங்களா நீங்கள் அங்கே பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு அளவு தெரியும் என்ன எவ்வளோ வேணுன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மகிட்ட இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆ போய் பார்த்தீங்களா நீங்கள் ஆ ஸ்டாக்லாம் இருக்குது ஸ்டாக்லாம் இருக்குது ஆ அது விட்டு வேணுன்னீங்க அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் வாங்க ஆ ஆ ஆ புத் கண்டிப்பாக கண்டிப்பாக புதுசாக செய்யும் போது எல்லா நல்ல கொடுக்கணும் நம்மள்கிட்ட பழசும் இருக்குது புதுசும் இருக்குது நீங்கள் வந்து பார் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குத் தேவையான அளவு புதுசு வேணுன்னா அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம் வந்து அப்படியே ஆ எல்லாமே இருக்குது ஃப்ரிட்ஜ் கால் இருக்குது உட் ஒர்க்கு சம்பந்தம்மாக எல்லாமே இருக்குது நம்மள்கிட்ட எல்லாமே இருக்குது இங்கேயே எடுத்துக்கலாம்

ரூமுக்கு இந்த கிச்சன் தானே சொல்கிறீங்க கிச்சன்னு ஒரு ரெண்டு மூணு கப்போர்டு வைக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த சார் கிச்சன்னுக்குனு கதவு வைக்கிறாங்களா அரிக்காத மாதிரி ஆ ஆ அப்போ சரி சரி சரி ஒரு அஞ்சு பீஸ் இருக்கா போதும் அது ஆ அஞ்சு இருந்தால் போதும் நம்ம கணக்கு நீங்கள் போய் ஒரு தடவை ஸ்பாட்டை பார்த்துட்டு வந்து சொன்னீங்கன்னால் கரெக்டாக இருக்கும் ஆ இருக்குது இருக்குது நம்மள்கிட்டயே இருக்குது நீங்கள் அட்ரெஸ் கொடுத்துட்டீங்கன்னா நாங்களே வந்து கூட அங்கே ஜாமானை இறக்கிருவோம் அதெல்லாம் நீங்கள் நேரில் வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்களே சொல்லிடலாம் ஜாமான் எப்படி இருக்குன்னுட்டு அதுக்கு தான் ம் பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம வேணா டெலிவரி பண்ணிடலாம் ஆ பார்த்துட்டு கூப்பிடுங்க ஆ ஓகே சார் ஓகே